ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தெட்டு மூணு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தெட்டு எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஒம்பது லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு